ஹலோ சார் வணக்கம் சார் சார் நீங்கள் எனக்கு பூ வேணும் சார் ஒரு கிலோ மைசூர் ரோஸ் இருக்குதுல்ல இந்த மாதிரி வீட்டில் ஃபங்க்ஷன் வெச்சிருக்கோம் வெள்ளிக்கெழமை ஃபங்க்ஷன் ஆ ஆமாம் சார் ஆ

சார் புரியல ஓகே சார் ஆ ஆ

சார் அது என்ன ப்ரைஸ் வரும் இது என்ன ப்ரைஸ் வரும் ஆ ஃபங்க்ஷன் கிராண்டா ஆ மாலை கட்டுற மாதிரி உள்ள ரோஸ் என்ன ப்ரைஸ் வரும்

ஃபஸ்ட்டு ட்ரேடு ஓகே சார்

ம் ம் ம்

ம் சார் எந்த செகண்ட் குவாலட்டி வந்து ஒன் கேஜி வேணும் சார் ஆ வெள்ளிகெழமை சார் கம்மிங் ஃப்ரைடே வர வெள்ளிக்கெழமை ஆ ஆ ஓகே சார் எனக்கு டெலிவரி பண்ணிட முடியுமா சார் ஜீபே நம்பர் ஓகே சார்

ஆ ஓகே சார் ஓகே சார் சரி ஓகே சார் ம் ம் ம்

ஓகே சார் ம் ஓகே ஓகே சார் ஓகே ஆ ஃபிரிட்ஜ்ஜில் ஆ ஏசி ரூமில் ஓகே ம் நார்மல் ஓகே சார்

ம் ஓகே சார் எனக்கு கொஞ்சம் தாங்குகிற மாதிரியே கொஞ்சம் நல்ல பூவாக பார்த்து கொடுத்து விடுங்க சார் ம் ஓகே சார் ஓகே சார் ம் மெனி கலர்ஸாகவே மெனி கலர்ஸாகவே வெச்சிருங்க சார் ம் ம் கண்டிப்பாக சார் தேங்க்யூ சார்

கண்டிப்பாக சார் நான் இப்போ ஆ பே பண்ணி விட்டுர்றேன் ம் தேங்க்யூ சார்